ஃபஸ்ட் வந்து பிரியாணி பாத்திரம் பெருசாக அண்டா இருக்கும் அதில் அஞ்சு கிலோ வரைக்கும் பிரியாணி சமைக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து வந்து ஒரு ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு டூ கேஜிஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷர் குக்கர்ன்னு சொல்லுவாங்கள் அது ப்ரெஷ்ஷர் குக்கர்ல அதிகமாக நம்ம வந்துட்டு அந்த வெஜிடபுள்ஸ் குக் பண்ணுறத்துக்கும் இல்லை பருப்பு வகைகளை குக் பண்ணுறத்துக்கும் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் எங்கள் வீட்டில இருக்கிறதுல மட்டன் யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன் அடுத்தது வடை சட்டி எண்ணெய் சட்டி அதாவது பேன் அடுத்தது தோசை கல் அடுத்தது சப்பாத்தி கல் அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்டட் பேன் வச்சிருக்கேன் ரோஸ்டட் பேன்ல ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கும் சேன்வெஜ் டிசைன்ஸ் அது நம்ம ஜஸ்ட் ப்ரெட்டை வந்து இது பண்ணிட்டு மேலே உள்ள ஸ்டஃப்பிங் வச்சிகிட்டு அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்ன்னா அந்த ஸ்டஃப்பிங்ஸோட அந்த இது வந்து ரெடி ஆகிடும் இன்னொன்னு வந்துட்டு அதிகமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பொருளை பொறுத்தது வெந்துருக்கா வந்துட்டு ஒலை எங்கள் வீட்டில வந்து ரைஸ் வந்து குக்கர்ல வைக்க மாட்டாங்கள் ஒலை வைப்பாங்க அதை ஒரு குண்டில் முக்கால் குண்டு தண்ணியை வச்சு அதில் ஒலை தட்டு போட்டு அதிலேந்து வடித்து சாதம் சாப்பிட்றது இன்னொன்னு வந்துட்டு அதிகமாக அதிகமாக ஃப்ரை சாலோ ஃப்ரை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறத்துக்கு பேன் யூஸ் ஆகும் ஒரு பேன் அப்படிங்கிறதுனா அது எப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு உட் உட் ஸ்டிக் உட் கரண்டி இதெல்லாம் வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அதேமாரி அது எல்லாமே அமைஞ்சிருக்கு இன்னொன்னு வந்துட்டு